ஹலோ வணக்கோண்ணா அண்ணா ஆல்ரெடி இங்கே மெய்ன்ல வீடு கட்டி கொடுத்துட்டு போனீங்கல்லண்ணா ஆ அங்கே தான் ஆ அங்கே பேங்க் பக்கத்தில் அந்த அவங்க தான் பேசுகிறோம் நீங்கள் கட்டின பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று எக்ஸ்டண்ட் பண்ணனும் அதுக்கு எவ்வளோண்ணா ஆகும் ஒரு பத்துக்கு பத்துண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ம் லேபர்ஸ்லாம் மொத்தமாக எவ்வளோ வருன்னு சொல்லுங்கள் எனக்கு லேபர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து தானே சொல்லுறீங்க எனக்கு எனக் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள் இப்போ தான் கம்பி விலையும் குறஞ்சிட்டு சிமெண்ட் மூட்டை முன்னாடி இருந்த ரேட் தானேங்க ஃபர்ஸ்ட் வீடு கட்டுனீங்க அப்போ ரேட் அதிகமாக இருந்துச்சு இப்போ கம்மியாக தானே ஆயிடுச்சு கொஞ்சம் லேபர் இதெல்லாம் பார்த்து சொல்லுங்களேன் ஆ அது நம்பிக்கைலாம் இருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இப்போ திருப்பி நல்லா செஞ்சிங்கன்ட்டு தான் நாங்கள் திருப்பி கூப்பிறோம் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க ஒரு ஒன்றை வர மாதிரி பார்த்துக்கோங்கண்ணா எப்போண்ணா வரீங்க ஓ சரி சரி அடுத்த மாதம் வீட்டில் ஒரு ஃபங்ஷன் இருக்கு அடுத்த மாதம் வீட்டில் ஒரு ஃபங்ஷன் இருக்கு அதனால் தான் ரூம் ஒன்று ரெடி பண்ணிருலான்னு பார்க்குறோம் அப்படிங்களா சரி சரி சரி பார்த்துட்டு வாங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கற மாதிரி பார்த்துங்க லேபர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்துக்கோங்கண்ணா ஆ சரி ஓகேங்கண்ணா வரும் போது சொல்லுங்கண்ணா நாங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிடுறேன் நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் அமௌண்ட் வேணுண்ணா முன்கூட்டியே வாய்ங்கங்க வேணும்ன்னா ஆ சரிங்க சரிங்க ஏன்னா நானும் அமௌண்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லைண்ணா ம் சரி ஓகே தேங்க்ஸ் ம் நான் வைக்கிறேன் ஆ வைக்கிறேண்ணா